ஆ சொல்லுங்க ஆமாங்க நீங்கள் ம் சொல்லுங்க என்ன மாதிரி புக்ஸ் வேணுங்க சில்ட்ரன்ஸ் ம்

சரிங்க எங்கள் இந்த கடையில் எல்லா புக்ஸும் இருக்குதுங்க ஸ்டோரிஸு ரைம்ஸு பெயிண்ட்டிங்கு டிராயிங்கு அப்புறம் கலரிங் புக்ஸு ஷார்ட் ஸ்டோரி புக்ஸு ஆஃபரெலாம் இல்லைங்க நீங்கள் வந்து வந்தீங்கன்னால் வேணால் டிஸ்கௌண்ட் டிஸ்கௌண்ட் வேணால் பண்ணிக்கலாம் சரிங்க ஆகிக்கிலாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை நீங்கள் வந்தால் அதுக்கு வந்து ஹண்ட்ரேட் அண்ட் ஒன் ருப்பீ பே பண்ணணும் பே பண்ணீங்கன்னால் நீங்கள் வந்து ஸ்டோரில் வந்து ஆகிக்கிலாம் அப்போ வந்து நீங்கள் ரெகுலராக எப்போ வந்தாலும் ஃப்ரீயாக ஃபுக்ஸ் எடுத்து படிச்சிட்டு அப்புறம் இங்கேயே வெச்சிட்டு போகிற மாதிரி இருக்குங்க சில்ட்ரன்ஸ் புக்ஸ் தானே உங்களுக்கு வேணும் சில்ட்ரன்ஸ் புக்ஸெலாம் காசெலாம் கம்மியாக தான் இருக்கும் எவ்வளோ ஒரு ஹண்ட்ரேட் ருபீஸ் ஹண்ட்ரேட் அண்ட் டுவென்டி ருபீஸ் இருக்கும் ஷார்ட் ஸ்டோரி புக்ஸெல்லாம் சிறுகதை புக்ஸெல்லாம் வந்து ரேட்டெலாம் காசெலாம் கம்மியாக தான் இருக்கும் அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை ஒரு ஹண்ட்ரேட் ருபீஸ் வருங்க பெயிண்டிங் புக்ஸு கலரிங் புக்ஸு டிராயிங் புக்ஸெல்லாம் ஒரு செவன்ட்டி ருபீஸ் அந்த மாரி தான் வரும் இங்கே வந்து சரிங்க அப்போ டிஸ்கௌண்ட் அப்போ டிஸ்கௌண்ட் பண்ணிக்கலாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நிறையா புக்ஸு இருக்குது இது ஒரு புக் ஸ்டால் தானே அதனால எல்லா புக்ஸும் இருக்கும் காலேஜு காலேஜில் ப்ரொஃபசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்களே அந்த மாதிரி புக்கு சில்ட்ரன்ஸ் புக்கு ஸ்கூலில் ட கைடு இந்த மாதிரி நிறையா புக்ஸு இருக்குதுங்க சரிங்க ஆமாங்க இதே நம்பர் தான் ஆ ஆமாங்க பிளேஸ் வந்து மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ருக்கில அதுலேருந்து அங்கே ஒரு க விநாயகர் கோயில் இருக்கும் விநாயகர் கோயிலுக்கு அப்போசிட்டில் இருக்குதுங்க ம் சரிங்க ஓகே சரிங்க நீங்கள் வந்துட்டு கால் பண்ணுங்க நான் சொல்கிறேன் டைமிங் காலைல டென் ஓ கிளாக்லந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் இருக்குங்க சரிங்க சரி ஓகே ஆ சரி வாங்க ஆ ஓகே தேங்க்யூ